என்னோட சின்ன வயசுலயிருந்தே வந்து காயின்ஸு ஸ்டாம்ப்லாம் சேர்க்குறது வந்து ஒரு ஹாபியாக இருந்துச்சு அதோட இன்ட்ரெஸ்ட்னால் வந்து நான் ஸ்கூல முடிச்சி காலேஜ் போய் இன்னமும் வந்து நான் சேகரிச்சிகிட்யிருக்கேன் அது நிறைய இடங்கள்ல எனக்கு வந்து உபயோகமாக இருந்துச்சு ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் நிறைய பிராஜெக்ட்டுக்கு இங்கேலாம் வந்து ரொம்ப ஹெல்ப் ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய பேர் எப்படி பண்ணிங்க எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படியெல்லாம் கேட்டாங்க நிறைய பேர் அதை வாங்கிட்டு போகவும் செஞ்சாங்க இதனால என்னைய பார்த்து நிறைய பேருக்கு வந்து விழிப்புணர்வும் வந்துயிருக்கு